பறவையோடய குரல் தான் வந்து பறவையோடய குரலும் நல்லா இருக்கும் அதை பார்க்கறதும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும் பறவையோடய குரல் வந்து காலையில் நம்ம எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அது எழுந்திர்ச்சி அது காலையிலே பார்த்தீங்கன்னா கீ கீ கீ கீ அந்தமாதிரிலாம் வந்து நிறைய சவுண்ட்டு விட்டுட்டு அந்தமாதிரிலாம் இருக்கும் அதனால காலையில் வந்து அதோடய குரல் கேட்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கா அப்புறமா அதோடய குஞ்சுக்கு வந்து எர எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது அதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்ததில் இருக்கிறது வந்து வேப்பமரம் இருக்குது அந்த மரத்தில் வந்து எல்லா பறவையும் அந்த மரத்தில் வந்து உட்காரும் காக்கா மட்டும்னு இல்லை காக்கா கிளி மைனா குருவி எல்லா பறவையுமே அந்த மரத்தில் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்ருக்கும் முக்கியமாக அந்த மரத்தில் வந்து காக்கா தான் அதிகமாக இருக்கும் ஏன்னால் நிறைய கூடு கட்டும் காக்கா வந்து கூடு கட்டும் அது வேப்பமரத்தில் தான் நல்ல நெழல் கிடைக்கும் அப்டினு சொல்லிட்டு வேப்பமரத்ததில் வந்து கூடு கட்டும் அது அதனால் அது காலையிலே எழுந்திர்க்கும் எழுந்திரிச்சிட்டு ஒரே கா அந்த சூரியன் வர அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்பா விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை எழுப்புறதுக்காக அது காலையிலே எழுந்திரிச்சி சவுண்ட்டு விட்டுட்ருக்கும் அதெல்லாம் நமக்கு வந்து கேட்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா எ எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஒரு பறவைன்னு தனியாக வந்து நிற்காது ரெண்டு பறவையா நி நிற்கும் இல்லைன்னா அதோடய ஃபேம்லியோடையே நிற்கும் குஞ்சு குஞ்சு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குஞ்சு அந்த மாதிரிலாம் அது அதோடய ஃபேம்லியோட இருக்கும் அதெல்லாம் பார்க்கும் போது வந்து நம்மளும் வந்து நம்ம ஃபேம்லியை நல்ல பார்த்துக்கணும் எங்கே போனாலும் நம்ம ஃபேம்லி வோட டச்சில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இது ஒ ஒரு தோ ஒரு ஒரு விஷிய ஒரு விஷயம் வந்து நமக்கு தோணும் அதனால் வந்து நம்மளும் வந்து பேர்ட்ஸ்கிட்டேருந்து வந்து நிறைய நம்ம கற்றுக்கலாம் நம்ம வந்து ஒரு விஷயந்தான் அப்படின்ட்டுன்னு கிடையாது அதுதது குடும்பத்தோடு சர்வே பண்ணணும் அதேமாதிரி இப்போ அதுக்கு சாப்பாடு கிடைச்சாலும் அந்த ஒ அந்த ஒன் ஒரு இப்போ ஒரு காக்காக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னா அந்த ஒரு காக்கா மட்டும் சாப்புடாது எல்லா காக்காவையும் கூப்புடும் கா கா கா கான்ட்டுன்னு எல்லா காக்காவையும் கூப்புடும் அதே மாதிரி ஈவ்னிங்க்கு மேலே வந்து நம்ம அவ்வளோவா பேர்ட்ஸ் வந்து பார்க்கவே முடியாது ஏன்னால் இருட்டுனதுக்கு அப்புறமா நம்ம எங்கேயுமே வந்து நம்ம ஃபேம்லியை விட்டுட்டு எங்கியும் போகக்கூடாது அப்படின்ட்டுன்னு ஒரு ஒரு ரூல்ஸ் அதை அவங்களுக்குள்ள வச்சுருக்கறதனால அது வந்து இருட்டுனதுக்கு அப்புறமா ஃபேம்லியை விட்டு எங்கேயுமே போகாது அது அது பாட்டுக்கே நல்ல ஜாலியா ஃபேம்லியோட என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சீக்கிரமாவே ரெஸ்ட் எடுத்துவிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க சீக்கிரமாவே தூங்கிவிட்டு காலையில் சீக்கிரமாவே எழுந்திரிச்சி நம்மளை வந்து எழுப்பிட்டு இருப்பாங்க ஸோ அதனால வந்து பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் மோஸ்ட்லி அந்த கிளி அதெல்லாம் வந்து ரொ அதெல்லாம் வந்து அதோடய ஜோடி ஜோடியோடு வந்து அந்த மரத்தில் வந்து உட்காரும் போது வந்து ரொம்ப அழகா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு